ஹலோ மேடம் நா நாங்கள் வந்து அதாவது இந்த ஹரிகிருஷ்ணா ம மண்டியிலிருந்து பேசுகிறேங்க அதாவது உங்கள் கிட்டே ரெகுலராக நாங்கள் வந்து கிருஷ்ணா மஞ்சள்தான் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோங்க மேடம் அது தவிர உங்கள் கிட்டே வேறு எதாவது வேறு வகையான மஞ்சள் எதாவது இந்த மாதிரி எதாவது புதுசாக நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்களா பயிரிகிட்ருக்கீங்களா ஆ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க ஓகே அப்படிங்களா மேடம் சரிங்க இப்போ இந்த நாங்கள் நாங்கள் வந்து ரெகுலராக வாங்கிற கிருஷ்ணா மஞ்சள் அந்த இதிலே இருக்கிற ஒரு இதுக்கும் வந்துட்டு நீங்கள் இப்போ சொல்லியிருக்குற மூணு மஞ்சள் ஒவ்வொரு இது சொன்னீங்கள்லே விராலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் க கொம்பு மஞ்சள் இந்த மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா இதில் அந்த நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டிருக்குறத விட இதில் என்ன ஸ்பெசாலிட்டி இருக்குது அப்படிங்குறத நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கனால் அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் வாங்கலாம் அதை வந்து சாம்பிளுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் வாங்கலாம் ஒரு இருபத்தஞ்சி பெர்சன்ட் வாங்கலாம் அப்படிங்குற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணி நாங்கள் அதை வந்துட்டு விற்பனை செய்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்கலான்ருக்கிறேங்க ஆ சொல்லுங்க மேடம் ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகேங்க ஓகேங்க மேடம் ஓகே மேடம் ஓகே ஓகேங்க மேடம் ஓகேங்க ஆமாங்க ஆமாங்க ஓ ஓ சரி சரிங்க மேடம் அப்படிங்களா ஓகேங்க மேடம் ஓகேங்க ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் ஓகேங்க ஏன்னால் கிராமபுறங்களில் இந்த சினிமா படங்கள் நாடகங்கள் இந்த மாதிரியான ஒரு இதுகளில் எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஓ அந்த மாதிரியான ஒரு இது இந்த வகையான மஞ்சள்தான் பயன்படுத்துகிறாப்படிங்களா சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆமாங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க ஆமாங்க மேடம் ஆமாங்க ஆமாங்க மேடம் சொல்லுங்க மேடம் ஓகேங்ம்மா ஓகேங்ம்மா நாளைக்கு நாங்கள் நீங்கள் கடை எத்தனை மணிக்கு திறப்பீங்க சரிங்ம்மா நாங்கள் ஒரு ஒம்பது மணி சுமாருக்கு வந்து டோட்டலாக நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்களோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோங்க ஓகேங்ம்மா ஓகே நாங்கள் காலையில் நேரில் வர்றேங்க வந்து வாங்கிக்கிறேங்க மேடம் ரேட்டு ரேட்டும் வந்துட்டு இப்போ நாங்கள் கிருஷ்ணா மஞ்சளுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம் வருங்க ஓகேங்க மேடம் ஓகேங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக வருஷம் ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க மேடம் ஓகே ஓகேங்க மேடம் ஓகேங்க சரி நான் வச்சுருட்டுங்லாங் மேடம் கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா ஓகேங்க மேடம் ஓகேங்க ஓகேங்க மேடம்